கசகசா முந்திரி இதெலாம் பார்த்தீங்கனா நம்ம எப்போதுமே யூஸ் பண்ண மாட்டோம் முந்திரி பருப்பை கேக் செய்யறதுக்கு கேசரி பாயசம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செய்யறத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி கசகசாவும் பார்த்திங்கனா இந்த குருமா வைக்கறதுக்கு அந்த மாதிரி டைம் தான் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் பிரியாணி செய்றப்போ பார்த்தீங்கனா நரடிமுக்கு பட்டை கிராம்பு ஸ்டார் எசன்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் கடல் பாசி யூஸ் பண்ணி கேக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செய்யலாம் அதே மாதிரி பன்னீரு சீஸு இந்த மாதிரிலாம் டெய்லி யூஸ் பண்ணாமல் எதாவது ஒரு பர்ட்டிக்குலர் டிஷ்ஷு செய்யிறம்போது தான் அது யூஸ் பண்ணுவோம் இப்போலாம் கல் உப்பு பார்த்தீங்கனாலே அது ஒரு அரிதான பொருளாக தான் நிறைய பேர் வீட்டில இருக்கு அதுக்குப் பதிலாக இந்த ராக் சால்ட்டு அப்படி இல்லைனா க கல்லுப்பையே பிடிச்சி டேபுள் சால்ட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க